ஆ இது ஹலோ சார் ஹோட்டலுங்களா

ஆ இது நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வெச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒயிட் ரைஸு நண்டு ஃப்ரை மிளகு ரசம் அது மூணும் வேணும் சார் எங்களுக்கு ஆ தோ நான் வந்து ஒரு இப்போ இருபத்தஞ்சாந்தேதி வேணும் சார் எங்களுக்கு அது அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அதே போல் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்து பேர் வந்துவிட்டு ஒரே டேபிள்ல உக்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கா சார் ஆ சரி உங்கள் ஹோட்டல்ல என்ன சார் பெஷலு

அய்யயோ ம் ம் ம் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சேரிங்க ஆ சரிங்க சார் சுவீட் ஐட்டம் எதுனாச்சும் இருக்காங்க சார் ஆ சரிங்க சார் நான் ம் சரிங்க சார் நான் கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு டைமிங் மட்டும் நான் சொல்லிடுறேன் சார் எந்த டைமுன்னு ஆ எங்களுக்கு கொஞ்சம் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி வெச்சுடுங்க சார் ஆ ஆ சரி தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ ஆ